ஹலோ கேப் டிரைவருங்களா கேப் புக் பண்ணி இருந்தோம்ல இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டிருக்கீங்க எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது எத்தனை மணிக்கு புக் பண்ணினேன் செக் பண்ணிணீங்ளா இல்லையா நீங்கள் உங்களை நம்பி தானே புக் பண்ணி நின்றிட்ருக்கோம் மூணு மணி நேரம் ஆகப்போகுது ரெண்டரைக்கு புக் பண்ணினேன் இப்போ மணி அஞ்சரை ஆகப்போகுது இன்னும் என்ன பண்ணுறீங்க வராமல் உங்களை நம்பி புக் பண்ணிணா இப்படித்தான் பண்ணுவீங்களா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேறீங்க கால் பண்ணிணாலும் எடுக்கவே மாட்டேறீங்க மெசேஜ் பண்ணிணாலும் பார்க்க மாட்டேறீங்க அப்படி என்னதான் பண்ணுறீங்க நீங்கள் வேறு கஸ்டமரை கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கீங்க இல்லை டிரைவிங்கில் இருக்குன்னால் இன்ஃபார்ம் பண்ணனும்ல அதுவும் சொல்ல மாட்டேறீங்க நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்ருக்கிறது இப்போ நான் மட்டும் வெயிட் பண்ணலை என் கூட என்னோட குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எவ்வளோ நேரம் நின்றுகிட்டே இருப்பாங்க சொல்லுங்க நாங்கள் ஒரு ட்ரிப்புக்காகதான் அர்ஜெண்ட்க்கு புக் பண்ணியிருக்கோம் அது புரியாமல் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க கரெக்ட் டைம்க்கு போனால்தான் அந்த ட்ரிப்பை நான் கண்டினியூ பண்ண முடியும் அப்படி இல்லைனா அந்த கொடைக்கானல் ட்ரிப்பே கேன்சல் ஆகிடும் அது புரியாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு கஸ்டமர்டேயும் இப்படிதான் பண்ணுவீங்களா புக் பண்ணிணா அது பிராப்பர் டைம்க்கு வர மாட்டீங்களா நீங்கள் வந்தால் தானே கரெக்டாக நாங்கள் போக முடியும் எமர்ஜென்சி அப்படிங்கறதுனால் தான் நாங்கள் கேப் புக் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா எங்களுக்கு பஸ்லியோ ஆட்டோலேயோ போக தெரியாதா இப்படி பண்ணுறீங்க இப்படியே பண்ணிகிட்டே இருந்திங்கனால் அப்புறம் யாருமே உங்கள் கேப்பில் வர மாட்டாங்க புக் பண்ணவும் மாட்டாங்க எல்லாேரும் குழந்தைங்கலாம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க எங்கே நாங்கள் கேப்க்கு நிற்கிறோம் உங்களுடைய வரேன்னு சொல்லிகிட்டு இன்னொருத்தவங்க எங்கள் கூட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க கரெக்ட் டைம்க்கு வந்தால் தானே அந்த ட்ரிப்புக்கு நாங்கள் போக முடியும் நீங்கள் இப்படி லேட்டாக வந்தீங்கன்னால் நாங்கள் எப்படி போவது அந்த ஹோல் ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணிணதே வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் இப்படி பண்ணிணீங்ன்னா எப்போதான் வருவீங்க சொல்லுங்க மெசேஜ் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் எதுவுமே பார்க்காம இப்படி பண்ணிணீங்ன்னா எப்போ தான் நாங்கள் போய் சேர்வோம் சொல்லுங்க இப்போ எப்போ தான் வருவீங்க சொல்லுவீங்ளா இல்லையா